ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்து ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு